ஹலோ ஸ்விக்கியா நான் பல்லடத்துலேருந்து கருணாநிதி பேசுகிறேன் நான் வந்து ரெண்டு சிக்கன் பிரியாணி ஆட் பண்ணியிருந்தேன் ஆட்ரு பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து எனக்கு வந்து மட்டன் பிரியாணி கொடுத்துருக்கீங்க நான் மட்டனே சாப்பிட மாட்டேன் எனக்கு மட்டன் வந்து பிடிக்கவே பிடிக்காது ஆனால் மட்டன் பிரியாணி வந்துருக்குது அவரோட டெலிவரி பாய் கிட்ட கேட்டேன் ச சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்கிறாரு இப்போ நான் வேற ஆஃபிஸில் வேறே இருக்கேன் ஆஃபீஸில் வந்து கரெக்டாக கரெக்ட் டைமுக்குதான் சாப்பிட்ணும் ஒன் டு டூக்கு டூக்குள்ளாற சாப்பிட்டு முடிக்கணும் ஆனால் வந்து இப்போ இப்போவே டூ டூ தேர்ட்டி ஆயிருச்சு நான் எப்படி சாப்பிட்டு முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் அதனால நீங்கள் எனக்கு மறுபடி எப்படியோ சிக்கன் பிரியாணி வந்து எனக்கு குயிக்காக அனுப்புங்கள் அப்போதான் நான் சாப்புடியும் ஆஃபீஸ்ஸும் ஆஃபீஸ் ஒர்க்கு நான் முடிக்கணும் ஸோ சிக்கன் பிரியாணி எனக்கு வேணும் மட்டன் பிரியாணி வேணவே வேணாம் ஓகே நீங்கள் பார்த்து கரெக்டாக அனுப்பி ஆ மட்டன் பிரியாணியை அனுப்பி வைங்க மட்டன் பிரியாணி எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது சிக்கன் பிரியாணி தான் பிடிக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் அப்படிதான் எ எனக்கும் என் ஃப்ரெண்டுக்குந்தான் ஆஃபீஸில் ரெண்டு பேருக்குந்தான் சாப்பிடணும் மட்டன் பிரியாணி வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது மட் சிக்கன் பிரியாணி தான் பிடிக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சிக்கன் பிரியாணி தான் பிடிக்கும் ஸோ வந்து மட் சிக்கன் பிரியாணி வந்து எனக்கு குயிக்காக அனுப்பி வைங்க டெலிவரி பாய்கிட்ட சொல்லி இது பண்ணுங்கள் நான் வேணால் அவருக்கு வந்து இது வேணால் கொடுத்தட்றேன் டேட்டா பேட்டா வேணால் கொடுத்தட்றேன் ஸோ வந்து குயிக்காக அனுப்பி வைங்க இப்போவே டைம் வந்து ஓவர் டைம் ஆகிருச்சி ஆஃபீஸ் டைம் வந்து லஞ்ச் டைம் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ வந்து குயிக்காக அனுப்பிச்சு வச்சீங்கன்னால்தான் நான் சாப்பிட முடியும் பசி வந்து ஓவராக இருக்குது எனக்கு குயிக்காக வந்து அனுப்பி அனுப்பிச்சி வைங்க அனுப்பிச்சி வச்சால்தான் நான் வந்து என்ன பண்ண முடியும் சாப்பிட முடியும் சா சாப்பிட்டு இங்கே ஒர்க் இருக்குது ஆஃபீஸில் எங்களுக்கு ஒர்க் இருக்குது கொஞ்சம் தயவு செய்து குயிக்காக அனுப்புங்கள் ம சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி தான் இப்போது மறுபடியும் மட்டன் பிரியாணியை அனுப்பிச்சி வச்சிடாதீங்க மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி இருந்துச்சின்னால் அப்பறம் அவ்வளோதான் ஓகே சிக்கன் பிரியாணி குயிக்காக அனுப்பிச்சி வச்சிருங்கள் ஓகே ஓகே